ஆமாம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் மா மா ஹெச்எம் சார் தான் சொன்னார் சார் எங்கள்கிட்ட சார் ஆமாமாம் காலையில் சார் பேசுவார்ன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஐ ஆமாம் சார் என்ன ஆமாம் சார் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஹெச்எம் சார் எங்கள்கிட்ட மொத்தம் ஒரு இருபது இருபது கொடுத்திருக்காங்க சார் மொத்தம் மூணு விதமாக கொடுத்திருக்காங்க இப்போ கொஞ்சம் அது லேட் ஆயிட்டிருக்குது இந்த பசங்கள் கொஞ்சம் கிடைக்கிலீங்க ஓ அப்டிங்களா சார் சேரிங்க சார் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்லை சார் நான் கொடுத்துட்றேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பன்னரெண்டா தேதினால் திங்கட் கிழமை காலையில் தானே நான் நான் அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்றேங்க இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் ஓவர்நைட் போட்டோம்னால் முடிச்சுர்லாம் சார் முடிச்சு கொடுத்துட்றேங்க ஓ அப்டிங்களா சேரிங்க சார்

சேரிங்க சார் ரைட் சேரி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் சார் பதினொன்று பன்னெரெண்டு பசங்களுக்கானது வந்து பசங்கள் ஆம்பளை பசங்களுக்கு ஒரு இருபது செட்டு கொடுத்துர்க்காரு சார் பேண்ட்டும் சட்டையும் ஆமாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பாவாடை ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அதுவும் இப்போ என்ன தச்சு முடிச்சுட்டேன் சார் அதை இப்போ வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எட்டாவதுலிருந்து பத்தாவதில் இருக்கிற பசங்களுக்கும் அது கொஞ்சம் ரெண்டு நாளில் கொடுத்துட்றேங்க அப்புறம் ஒன்று முதல் ஆறாவது வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு டூ ரெண்டு நாளில் கொடுத்துட்றேங்க அப்படி கொடுத்துட்டா எனக்கும் இப்போ ஈசியாக இருக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை சார் சேரிங்க சார் ரைட் சார் நான் அப்படியே சார்டையும் சொல்லிடுங்கள் ஹெச்எம் சார்ட்டையும் நாங்கள் கொடுத்துட்றேன் சார் ஆ ரொம்ப நன்றி சார் நான் கொடுத்துட்றேன் சார் நானே நம் பையன் இருக்கான் சார் பையனிடம் கொடுத்துட்டு ஹெச்எம் ரூமில் வைக்க சொல்லி கொடுத்துட்றேன் சார் நன்றி சார்